ஹலோ சார் நகராட்சியா இங்கே குப்பையே எங்கள் தெருவில் வாரவே இல்லை சார் வாராமல் எவ்வளோ நாளாக அப்படியே இருக்குது சார் அப்படியே போர் மாரி ஆயிருக்குது சார் அப்படியே நாறுது சார் அது துர்நாற்றமாக வருது சார் வே பசங்கெளெல்லாம் விளையாட்றாங்க போறாங்க எதனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ இப்படி ப நானும் ஒரு வாரமாக சொல்லின்னு இருக்கேன் சார் யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார் நீங்கனாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நாளைக்கே இல்லை இன்றைக்கே கூட வந்து க்ளீன் பண்ணுங்கள் சார் இப்படியே இருந்தால் என்ன தான் சார் பண்ணுறது நாங்களும் கம்பளைண்ட் மேலே கம்பளைண்ட் பண்ணிங்கின்னே இருக்கிறோம் யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் சார் உங்க ஆஃபிஸில் சொல்லி கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்கள் சார் சரிங்க சார் நாளைக்கே வரீங்களா சார் சேரி ஓகே சார் ஓகே சார்